ஆ சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் மேம் ஆ ஓகே ஓகே சாரி ஆக்சுவலாக நாங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கிற வரதராஜப்பெருமாள் கோயிலுக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணலாம் ஒரு ஃபேமிலி ட்ரிப்மாதிரி போகலான்னு ப்ளானில் இருக்கோம் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மெம்பர்ஸ் இருக்காங்க எங்களுக்கு இனோவா கார் அதுமாதிரி எதாவது இருக்குமா மேம் ஆ பெரியவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பேர் குழந்தைங்க நாலு பேர் அதனால தான் என் ஹஸ்பண்ட்ஸு என் ஹஸ்பண்ட் ரெஃபர் பண்ணிருந்தார் இனோவா இருந்தால் ஓகே தான் இல்லைன்னா அதை விட நமக்கு டவேரா அதுமாதிரி இருந்தால் கூட ஓகேதான்ற மாரி சொல்லிருந்தாங்க ம் இல்லை மேம் டெம்பிள் வேண்டாம் மார்னிங் போய்விட்டேன்னா மறுநாள் சண்டே நம்ளுக்கு சண்டே தான் பண்ணிருக்கோம் மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா மண்டேங்கிறதால் ஸ்கூல் போகணும் பிள்ளைங்கள் ஸோ மார்னிங் போய்ட்டு ஈவினிங் வரமாரி தான் பிளானில் இருக்கோம் இல்லை டேரக்டாக சென்னை தான் இந்த ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ மேம் ஓகே ஆ சரி ஓகே ஓகே ஆ வண்டி எப்போ மேம் வந்து எடுக்குறமாதிரி இருந்தால் வண்டி எப்போ சண்டே தான் வந்து எடுக்கணுமா இல்லை சேட்டர்டே ஈவினிங் போல் வந்து எடுத்துக்கலாங்களா ஓ நீங்களே எடுத்துட்டு வந்து ட்ராப் பண்ணிவிடுவீங்க சரி இல்லை நாங்கள் ஓன் ட்ரைவ் பண்ணிக்கிறோம் ஓகே ஓகே ஓகே ஆ ஒன் டே பேக்கேஜ்னா எவ்வளோ வரும் மேம் ஓகே ஆ சரி ஓகே மேம் ம் ஆ த்ரீ தௌஸ் சரி ஓகே என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்குறேன் கேட்டுவிட்டு நான் உங்களுக்கு கால் பேக் பண்ணுறேன் மேம் ஷூர் ஆ கண்டிப்பாக காரை வந்து நீங்களே கூட்டு வ எடுத்துகிட்டு வந்து ட்ராப் பண்ணிவிடுவீங்கள்ல ஆ ஓகே சரி ஓகே ஓகே ப்ராப்ளம் இல்லை ஓகே மேம் ஓகே ஓகே தேங்க் யூ ஸோ மச்